யோகா அப்படிங்கிறது உடற்பயிற்சின்னு மட்டும் சொல்ல முடியாது அது வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு மனது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் யோகா கற்றுக்கறதுல இந்தந்த வகையான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுத்துட்டு தான் யோகா நடத்தவே நிறைய மையத்தில் ஆரம்பிக்கிறாங்க அதனால உடற்பயிற்சி மட்டுமே யோகா அப்படின்னு சொல்ல முடியாது புத்தர் காலத்திலேருந்து நிறைய பேர் வந்து அந்த யோகாவை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க இப்போ கூட திரைப்படங்களெலாம் வந்து நிறையா இது சம்பந்தமான திரைப்படங்கள் வெளியில் வருது அதனால உடற்பயிற்சி மட்டும் இல்லை நிறைய பலன்கள வந்து யோகா கொடுக்குது அதுக்கான பலன்களை தெரிஞ்சு தான் மக்கள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படினு சொல்லலாம்